ஹலோ அண்ணா பிகேஎஸ் ட்ராவல்ஸ்சுங்களா அண்ணா நான் கோபியிலிருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எவ்வளோ மணி நேரம் ஆகும் எவ்வளோ சார்ஜ் வாங்குவீங்க அண்ணா அண்ணா நான் டு அ எனக்கு ட்ரெயின் வந்து டுவல் ஓ க்ளாக் இப்போது டைம் வந்து எய்ட் தேர்ட்டி ஆச்சு நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே போக முடியுங்களா சரிங்கண்ணா அங்கே ஏதோ பிரிட்ஜ்ஜி கட்டுறாங்களாமா அதனால் நீங்கள் புது ரூட்டில் தானே போவீங்க வேறு ஏதாவது ரூட்டில் தானே ஆனால் அப்போ சுற்றி போகும்போது டைமிங் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருவீங்களா சரிங்ண்ணா எவ்வளோ சார்ஜ் வாங்குவீங்க சரிங்ண்ணா சரிங்ண்ணா அண்ணா நீங்கள் கோபி லொக்கேஷன் வந்து குள்ளம்பாளையம் நீங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க தேங்க் யூ அண்ணா